இந்தியப் பகுதியில் அடிக்கடி காணப்படும் பறவை காகம் கிளி மயில் புறா ஆந்தை போன்ற பறவைகள் அதிகமாக இருக்குது எனக்கு பிடித்த பறவை எதுன்னு பார்த்தங்கன்னா கிளி மயில் ஏ கிளி மயில் இது ரெண்டு பறவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இந்த பறவைகள் வந்து பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் பல வண்ணங்களில் காணப்படும் அதனால எனக்கு இந்த பறவை வந்து ரொம்ப பிடிக்கும் மயில் நமது தேசியப்பறவை அது மட்டும் இல்லாமல் சிறி சிறியவர் முதல் பெரியவர் வரை ரசிக்கும் ஒரே பறவை மயில் தான் ஏன்னால் அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும் மழை காலத்தில் பார்த்திங்னா தோகையை விரித்து பயங்கரமாக கலர்ஃபுல்லாக ஒரு டேன்ஸ் ஆடும் வந்து மலை மலை மேலே இருக்கும் இதில் மலை மேலே கொஞ்சம் பா மழை காலத்தில் பார்ப்பதற்கு ரசிக்கத்தகுந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்தியாவின் தேசிய பறவை மயில் ஆண் மயிலுக்கு வந்து நீண்ட தோகை இருக்கும் பெண் மயிலுக்கு வந்து சிறிதாக இருக்கும் பொதுவாக வந்து மயில்கள் பார்க்கறதுக்கு மலை மேலே அழகாக நடனமாடும் மழைக்காலங்களில் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் உடல் அழகான வடிவம் கொண்டது பார்ப்பதற்கு பெண் மயில்களை விட ஆண் மயில் அழகாக இருக்கும் நீண்ட தோகையும் இருக்கும் மயில்களுக்கு புராணங்களிலும் கலாச்சாரத்திலும் குறிப்பிடத்தக்க கூட இடம் உண்டு மயில் அகவும் மயில் பதினோரு வித்தியாசமான ஒலிகளை எழுப்பும் திறன் கொண்டதாம் மயி மயில் சாந்தமான பறவையும் கூட மயில்களுக்கு அழகான நீண்ட தோகை இருந்தாலும் நெடுந்தோறும் வந்து பறக்க முடியாது கொஞ்ச தொலைவு தான் அதனால பறக்க முடியும் அது தானியங்களை வந்து அதிகமாக உண்ணும் தானியங்கள் புழு பூச்சி பழங்கள் இது எல்லாம் சாப்பிடும் இந்த பகுதியில் வந்து நிறையா பறவைகள் இரு இருந்தாலும் எனக்கு புறாவும் ரொம்ப பிடிக்கும் புறாவும் கூட ரொம்ப பிடிக்கும் அது வந்து அதனுடைய சத்தமும் அது உணவு உண்பதிலும் தானியங்களும் அதுவும் ஆகும் தானியங்கள் சாப்பிடும் பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் புறாவும் புறா மயில் எல்லாேருமே விரும்பி ரசிக்கக்கூடிய பறவை கூட சிறியவர் முதல் பெரியவர் கூட பார்த்து ரசிக்கும் பறவை மயில் எனக்கு பிடித்த பறவை மயில் தான்